எங்கள் வீட்டுக்கு வந்து மறைஞ்சலா இருக்க வேண்டியது இல்லை எங்கள் வீட்டுக்கு வந்து ரெகுலராகவே டெய்லியும் காலையில் ஆனால் ஒரு கிட்டதிட்ட ஒரு மூணு நாலு காக்கா ரெகுலராக வரும் சிட்டு குருவி அதுமாதிரி ஒரு அஞ்சாறு செட்டு செட்டாக செட்டாக அஞ்சாறு செட்டு இருக்குது அது வந்து ரெகுலராக வரும் அந்த கரெக்ட்டாக வந்து அது என்னாகும் அப்படினா இந்த ஒரு ஒரு காக்கா வந்து நான் வந்து ரெகுலராக காக்கா குருவிக்கலாம் சாப்பாடு தண்ணி வைப்பேன் ஒரு காக்கா வந்து உக்காந்து சாப்பிட்டுட்டு போய் அடுத்த செகண்ட் இன்னோரு காக்கா வரும் அது போய் அடுத்த செகண்ட் வந்து இன்னொரு காக்கா வரும் அது போய் அடுத்த செகண்ட் ஒரு காக்கா வரும் அது வந்து வந்து ஒவ்வொருத்தர் வந்து அடுத்து அடுத்து அடுத்து அடுத்து வருவாங்க கரெக்ட்டாக கண்டிநியூவஸாக அது வந்து எனக்கு நான் ரெகுலராக அதை வந்து ரசிப்பேன் காக்கா ஆகட்டும் குருவி ஆகட்டும் எங்கள் வீட்டுக்கு வந்து காலையில் ஆனால் ரெண்டுமே வந்து ரெகுலராக ரெகுலர் கஸ்டமர்ஸ் அவங்க ரெண்டு பேரும் வந்து எங்கள் வீட்டோடய விருந்தாளிகள் காக்காவும் குருவியும் ஒரு மூணு நாலு காக்கா வரும் ஒரு அஞ்சு செட்டு சிட்டுக்குருவி வரும் அவங்க வந்து ரெகுலர் கஸ்டமர்ஸ் எங்கள் வீட்டுக்கு அவங்க அவங்க வரது வந்து எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கும் இன்னிக்கி நான் காலையில் வீட்டைவிட்டு வெளியே போறேனால் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து சாப்பாடு வைக்காமல் தண்ணி வைக்காமல் எங்கேயுமே போகமாட்டேன் அது வந்து அவங்க அந்த குருவிகளும் காக்காயும் வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டில் இருந்து சாப்பிட்டுட்டு அதை அந்த எங்கள் வீட்டை சுற்றி கொஞ்சம் நேரம் நடக்குங்க இங்கே போய் உக்காரும் அங்கே போய் உக்காரும் அதை போய் எடுக்கும் இதை போய் எடுக்கும் அந்த இங்கே இருக்கிற அந்த வைக்கோல்லாம் இருக்கும் மாட்டுக்கு வச்சிருக்கிறது அதை எல்லாம் ஒன்று ஒன்றா போய் தூக்கிட்டு எங்கேயாவது குருவி கூட்டில் கொண்டு போய் வைக்கும் அதெல்லாம் வந்து நல்லா இருக்கும் நம்ப மறைஞ்சிருந்தெல்லாம் பார்க்க வேண்டிதில்ல நாங்கள் வெளியே இருந்தாவே அது வந்து அதோடைய வேலையை செய்யும் ஆனால் நாங்கள் இல்லாமல் வெளி ஆளுங்க யாரு வந்தாலும் அது வந்து வராதுங்க ஓடிடுங்க எடுத்துக்கிட்டு தூக்கிட்டு ஓடியே போயிருங்க வீட்டில் இருக்காதுங்க சத்தம் இருக்காது நாங்கள் இருக்கிறோம் எங்கள் ஆளுங்க மட்டும் இருக்கிறோம் அப்படினா அந்த ப குருவிகளும் காக்காயும் வந்து இருக்குங்க ரெகுலராக வந்து எங்கள் வீட்டில் எப்பவுமே அவங்கலாம் வந்து ரெகுலர் கஸ்டமர்ஸ் அவங்கலாம்